ஒருத்தர் பாடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டால் ஒரு பாட்டை எடுத்துகிட்டு அந்த பாட்டை வந்து ரிப்பீட்டடாக பாடி பாடி பாடி பாடி பார்த்துட்டே இருக்கணும் அதில் எங்கேயாது கொஞ்சம் ஸ்லைட்டு வேரியேஷன் வருது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதை வந்து பெர்ஃபெக்ட்டாக பண்ணிப் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த வ அது வ மெயினாக வந்து ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னாலே இந்த மனுஷனுடைய வோக்கல் கார்டுனு ஒன்று இருக்குது அந்த வோக்கல் கார்டு வந்து எந்தவிதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா வந்து சிங் பண்ண முடியும் அதனால் அந்த அந்த வோக்கல் கார்டை வந்து ட்யூன் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அந்த வோக்கல் கார்டை வந்து பெர்ஃபெக்ட்டாக ட்யூன் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தவிதமான பாட்டை எல்லாமே பாடலாம் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாங்க்ஸாக வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதெல்லாம் ப்ரக்கு திரும்பத் திரும்ப ரிப்பீட்டடாக பாடிக்கிட்டே இருந்தோம்னால் கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய சாங்காக இருந்தாலும் சரி எவ்வளோ டிஃபிகல்ட்டான சாங்காக இருந்தாலும் சரி அந்த சாங்கை வந்து கண்டிப்பாக நம்மளால் பாட முடியும் அப்புறம் இந்த வோக்கல் கார்டு கெட்டுப் போகாம இருக்கிறதுக்கு ஒரு ப ஒரு சில உணவுகளை தான் சாப்பிட்ணும் அது ரொம்ப கோல்டாக சாப்பிட்டோம்னா கோ அந்த வோக்கல் கார்டு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் அந்த யார் சிங்கராக ஆகணும் பெரிய சிங்கராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்லாம் வந்து ஃபுட்டுலேயும் டயட்லேயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் ஓ கொஞ்சம் ஸ்லைட்டு அந்த வோக்கல் கார்டில் ப்ராப்ளம் வந்தாலும் அது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜ்ஜில் போய் அப்படின்னா கூட அப்போ அந்த வாய்ஸு வந்து டிஃப்ரெண்ட்டாக போய்விடும் அது வந்து கேட்கறப் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் யாரு ஒருத்தர் நல்ல சிங்கராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வோக்கல் கார்டை பார்த்துக்கணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் டெஃபனட்டாக அவங்க பெரிய லெவலில் பாடகராக வர முடியும்